நிவேதா பார்லரா இல்லை மேரேஜ் ஃபங்சன் போகிறோம் அதுக்கு ஹேரு கலரிங் பண்ணிட்டு

நாளைக்கு ஈவ்னிங் பண்ணலாமா நாளைக்கு ஈவ்னிங் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ஆ ஆமாம் ஆமாம்

ஆ ஆ ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அது சரியாக இல்லை உங்களுக்கு எவ்வளோ வரும் ம் மேரேஜ்ஜூக்கு மேரேஜ்ஜூக்கு பேக்கிங்க்கு எவ்வளோ வரும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஹேர் ஸ்டைலிங் ஆ ஃபோர் தௌசண்ட் வருமா நீங்கள் நாங்கள் போஸ் நகர்

ஆ உங்கள் அட்ரெஸ் நீங்கள் செண்ட் பண்ணுவீங்களா தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை ஆ வாட்ஸப்பில் அட்ரெஸ் ஒரு தடவை செண்ட் பண்ணிவிடுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ம் நீங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஆ நீங்கள் கேட்லாக்கு ஹேர் ஸ்டைல்க்கெலாம் நீங்கள் கேட்லாக் வச்சுருக்கீங்களா ம் ஆ நாங்கள் க ஏதாச்சும் ஃபோட்டோ காமித்தாலும் நீங்கள் பண்ணுவீங்களா ம் சரிங்க மேம் ஆ நாளைக்கு ஈவ்னிங் ஒன்று மார்னிங் ஒன்று ரெண்டு இது பண்ணுவீங்கல்ல

ஆமாம் ஈவ்னிங் வந்து என்கேஜ்மெண்ட்டு மார்னிங் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆ ஆ ஆ ஓகே மேம் ம் ஓகே ஆ சரிங்க மேம் எவ்வளோ ஆஃப் ஆன் அவருக்குள்ளே முடிஞ்சுவிடுமா

ம் சம்மருக்கு எதுவும் ஆஃபரெலாம் உண்டா

ஆ ஆ ஆ ஆ சரிங்க மேம் வேறு ஏதாச்சும் நியூவாக எதுவும் வேறு ஆஃபர் எதுவும் பேக்கேஜ் ஏதாச்சும் இருக்கா மேம்

ஆ சரிங்க மேம் ஆ ஆ தேங்க்ஸ்